வணக்கம் டாக்டர் உடம்பு சரியில்லைங்க டாக்டர் நேற்றிருந்து ரொம்ப உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குங்க வாந்தி எடுத்துட்டுருக்கேங்க காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்டேங்க டாக்டர் நைட்டு ரெண்டு பரோட்டாவும் பூரியும் சாப்பிட்டேங்க டாக்டர் சரிங்க டாக்டர் சரிங்க வயிறு எரியிதுங்க டாக்டர் வலிக்குதுங்க டாக்டர் ஆமாங்க சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் டாக்டர் இந்த அடிக்கடி முதுகுவலி மூட்டுவலி எல்லாம் வருதுங்க அதுக்கு எதாவது மருந்து இருந்தால் எழுதி கொடுங்க டாக்டர் சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் அவ்வளோதாங்க டாக்டரு நான் மருந்து சாப்பிட்டு சரியாகலேன்னா வரேங்க டாக்டர் சரிங்க டாக்டர் போயிட்டு வரேங்க டாக்டர்